ஹலோ ஆமாங்கண்ணா அருள் முருகன் ட்ராவல் ஏஜென்சியில் இருந்து தான் பேசுகிறேங்கண்ணா உங்களுக்கு என்னங்கண்ணா வேணும் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா கிலோ மீட்ரு கணக்காவும் இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி வண்டிங்கண்ணா இப்போ வந்து மாருதி கம்பெனி வண்டி மாதிரி வேணுங்களாண்ணா இல்லை டாடா கம்பெனி வண்டிமாதிரி வேணுங்களாண்ணா நாலு சரிங்கண்ணா அண்ணா ஏசி வச்ச வண்டி வேணுங்களாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா கிலோமீட்ருக்கு வந்துங்கண்ணா இப்போது இருபத்ரெண்டுருவா வருதுங்கண்ணா இப்போ வந்துங்க ஒரு கிலோமீட்ருக்கு இருபத்ரெண்டுன்னா ஆயிரத்தி சில்லரை வருங்கண்ணா அடுத்தது வந்துங்கண்ணா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்கிறக்கு கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அவங்க அந்த சார்ஜ் பண்ணுவாங்கண்ணா வெயிட்டிங் சார்ஜ்ஜு கண்டிப்பா பண்ணுவாங்கண்ணா அது ஒரு நூறுபா வருங்க ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா அப்புறங்கண்ணா அப்புறம் ட்ரைவர் பேட்டா நீங்கள் கொடுத்துருணுங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பணுங்கண்ணா உங்களுக்கு எத்தனை மணிக்கு வண்டி வேணுங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ஆ ஆப்புக்கூடல்ல இருந்து எவ்வளோ தூரம் வருங்கண்ணா நம்மளது சரிங்கண்ணா அண்ணா உங்களதில் யாராவது இந்த வாட்ஸ்ஆப் வச்சுருந்தாங்கனா நான் ஒரு நம்பர் தரணுங்க ஆ அந்த நம்பருக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிட்டிங்கனா நம்ம ட்ரைவர் வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவாருங்க அண்ணா நீங்கள் போய்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி சவுரியமாக இருந்ததா அசவுரியமாக இருந்ததானு எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா ஏன்னால் நம்மளது வந்து நிறையா வாகனம் எல்லாம் இருக்குதுங்கண்ணா அந்த பன்னெண்டு ஷீட்டு இருபது ஷீட்டு பஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்குதுங்க நம்ம அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறோங்க அப்போது உங்களமாதிரி இருக்குறவிங்க போயிட்டு வந்து சொன்னங்கன்னா நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் பாருங்க சரிங்கண்ணா நீங்கள் டைமுமே அந்த இடம் இடம் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்ஆப் பண்ணி விட்ருங்க ஆ நம்ம ஆளு கரெக்ட் டைம்க்கு வந்துடுவானுங்க ரொ ரொம்ப நன்றிங்கண்ணா